வணக்கம் இந்த கேள்விக்குப் பதில் என்னோடய பதில் என்னவா இருக்குன்னால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ப்ளேஸைதான் இங்கே இருக்கற பீப்புல்ஸ் மேக்ஸிமம் விரும்புவாங்க ஏன்னால் இங்கே ஹை பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கோவா இருக்குது அங்கே போகணுன்னா முப்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டு போகணும் இங்கே இருக்கற வாழ்வாதாரத்தோட மக்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அதுவே தமிழ்நாட்லையே இங்கே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எட்ஜ் ஆஃப் தமிழ்நாடுன்னும் போது அங்கே போய்விட்டு வந்தாலே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அது இல்லாமல் அங்கே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ப்ளேஸும் இருக்குது நிறைய புது விதமான அனுபவங்கள் நிறைய இருக்கும் நிறைய புதுவிதமான மொழிகள் பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிற கலாச்சாரம் அதை எல்லாத்தேயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் தமிழ் அங்கே இருக்கிற தமிழ் கொங்குத் தமிழ் கன்னியாகுமரி தமிழ் அந்த மாதிரி நிறைய மக்களையும் அங்கே நாங்கள் சந்திக்க முடியும் அங்கே இருக்கிற சீஃபுட் அப்றம் அங்கே இருக்கிற ஃபுட் ஸ்டைல் எல்லாமே இங்கே நாங்கள் இங்கே இருக் எங்கள் மாவட்டத்துலேருந்து அங்கே போய் பார்க்கும்போது வித்தியாசம் நிறையாவே இருக்குது அதுவும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நமக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூபா இருந்தால் நம்ம கன்னியாகுமரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் கன்னியாகுமரியில் இருக்கற சுற்று வட்டாரம் இருக்கிற இடத்துல தொட்டிப் பாலம் அங்கே இருக்கிற நிறைய இயற்கை சம்மந்தமான இடங்கள் நிறைய பார்க்கலாம் அதுக்கப்புறம் வர வழியில் அப்படியே முடிஞ்சால் திருச்சி பழனி இந்த மாதிரி நிறைய சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் பார்த்துட்டு வர்றதுக்கு கன்னியாகுமரி ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் கடல் திருவள்ளுவர் சிலை அப்றம் மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் இப்படியே எல்லாமே இருக்குது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குக் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூபாய்லேருந்து ரெண்டயரருபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸ் அங்கே நம்ம போய் ப போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டு என்விரான்மெண்ட் பெஸ்ட்டு ப்ளேஸ் பெஸ்ட்டு பட்ஜெட் இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு இடமாக நான் கன்னியாகுமரியை சூஸ் பண்ணுவேன் நன்றி